பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி ஆறு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்று நாலு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று